முன்னாடிய விட இப்போவே வந்து தொழில்நுட்பம் வந்து நிறையவே வளர்ந்துருக்கு முன்னாடிலாம் ஒரு ஃபைலை ஒருத்தங்களுக்கு அனுப்புணும்னாலே ரொம்ப நேரம் ஆகும் இந்த த்ரீ டீ த்ரீ ஜி அதெல்லாம் இருக்கும் போதெல்லாம் ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை ஃபை ஜி வரைக்குமே வந்துருச்சு இல்லையா ஒரு ஃபைல் அனுப்புகிறது யாராவது வந்து அதை டவுன்லோட் பண்ணுறதுலாம் ரொம்ப சுலபமாகவே பண்ணிட்ரு பண்ணிடலாம் அதுக்கு அப்புறமேட்டு கம்யூனிகேஷனுமே வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சி முன்னாடிலாம் வந்து ஒரு ஃபேஸ் டைம் அப்படின்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பேசுகிறதுக்கே வந்து ரொம்ப சிக்னல் கிடைக்காது சுத்தமாக அவங்க பேசுகிறது நமக்கு சரியாக கேட்காது இல்லை நம்ம பேசுகிறது அவங்களுக்கு கேட்காது இந்த மாதிரியே தான் இருக்கும் ஆனால் வந்து இப்போது வந்து அப்படி இல்லை அவங்களுக்கு நம்ம பேசுகிறது அவங்களுக்கு நல்லா கேட்கும் நல்லா வந்து ஃபேஸ் க்ளியராகவே இப்போ வந்து சிக்னல்லாம் நல்லாவே கிடைக்கிது முன்னாடிலாம் வந்து பார்த்தோம்னா கிராமத்தில் வந்து ஒரு ஃபோன் பேசுகிறதுக்கு சிக்னல் கிடைக்கிறதே கஷ்டமாக இருந்தது ஆனால் இப்போ வந்து சிட்டி மாதிரி கிராமத்துலேயும் வந்து நல்லா ஓரளவுக்கு சிட்டி சிட்டி அளவுக்கு இல்லைனாலும் கிராமத்துலேயுமே வந்து சிக்னலெலாம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு டேட்டா இப்போது முன்னாடிலாம் வந்து ஏ எல்லோருக்கும் வந்து எ எல்லாத்த பற்றி தெரியாத இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஆப் இருக்குன்னால் இந்த ஆப்பை எப்படி ஆப்ரேட் பண்ணுன்னு தெரியாது ஆனால் வந்து இப்போது வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆக்ஸஸ் இருக்குது இன்டர்நெட் மூலிமாவே நிறைய பேர் நிறைய விஷயத்த வந்து கற்றுக்குறாங்க நிறைய குழந்தைங்களுக்குமே வந்து அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது படிக்கிறத்துக்கு வந்து நிறையா வீடியோஸெலாம் தேடி படிக்கிறத்துக்கு அந்த மாதிரி வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இப்போ இப்போ ஒருத்தங்களுக்கு சமைக்க தெரியாதுனால் ஒரு எக்ஸாபிளுக்கு வந்து சீக்கிரமாக அப்படியே டப்புன்னு ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணுறாங்க அவங்களுக்கு எப்படி சமைக்க என்ன சமைக்கணுன்னு ஆசையோ அதை போடுகிறாங்க சமையலுக்கு சமையல் சமையல் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து சுலபமாக ஆகிட்ருக்கு ஃபாஸ்ட்டாகவும் இயங்கிட்டுருக்கு